இந்த மாதிரி எனக்கும் குழந்த ப பேத்தி பிறந்துருக்குறாங்க குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுன்னா இப்போ ப பதினோரு நாள் பதிமூணாவது நாள் இப்படியெல்லாம் பார்த்து நாள் நல்லா பார்த்து அன்றைக்கு நாள் நல்லா இருக்குதுனால் அன்றைக்கு குழந்தைக்கி அம்மாவுக்கு க பெ பொண்ணு குழந்தைங்க அவங்க அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் தண்ணி ஊற்றி அன்றைக்கி தொட்டியில நா ஐயரை கூப்பிட்டு புண்ணியதானம்னு சொல்லுவாங்கள் ஐயர் கூட்டிட்டு வந்து அவங்க பூஜை ஹோமம் பண்ணுவாங்கள் அப்போ தான் தீட்டு கழிஞ்சிதுன்னு சொல்லுவாங்கள் அது எடுத்துட்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி தெளிப்போம் அன்னைக்கு வந்து பேர் வைக்கிறது வந்து சாமி பேர் வந்து குலசாமி எல்லாம் கேட்பாங்க அது சொன்னோமுன்னால் அதில் வந்துட்டு தே மோதரத்தில் தேன்ல அத் தொட்டு வாயில் பா குழந்த வாயில் வச்சிட்டு மூணு தடவை காதில் சொல்லுவாங்கள் குலசாமி என்னா பேரோ அது சொல்லுணும்னு சொல்லி சொல்லுவாங்கள் அதுக்கப்பறமாக திரும்பவும் வந்துட்டு மூணாவது மாதம் நம்ம வசதி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தமாதிரி நிறையா இப்போ கூட்டிகிட்டு வந்து குழந்தைய நம்ம பே ஃபங்க்ஷன் மாதிரி நிறையா பண்ணி நம்ம வந்து நாண்வெஜ்ஜும் பண்ணலாம் வெஜ்ஜும் பண்ணலாம் அந்தமாதிரி பண்ணி செய்வோங்க ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து காது குத்தணுன்னா பர்த்து செய்யிணுன்னா பதினோராவது நாள் மாசத்தில் காதுகுத்தி ஆடுவெட்டி குலசாமிக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே பண்ணுவோம்